தமிழக கலாச்சாரத்தில் மதம் என்ன பங்கு வகிக்கிறதுனா தமிழக கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா அந்த என்னன்னா அதான் பொங்கல் தீபாவளி ஆயுதபூஜைகள் விநாயகர் சதுர்த்தி இந்தமாதிரி தமிழருடைய கலாச்சாரத்தில் இந்தமாதிரிலாம் நிறையா கொண்டாடுவாங்க இப்போ பொங்கல்னா பார்த்திங்கனா பொங்கல் வெச்சு மாட்டுப்பொங்கல் சூரியன் பொங்கல் போகிப்பொங்கல் கருநாள் காளை ஆட்றது இது எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளின்னா எல்லோரும் பட்டாசு வெடித்து நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதேமாதிரி ஆடிப்பதினெட்டு தமிழர்களுக்கு நிறையா விசேஷங்கள் இருக்கு அதில் வந்துவிட்டு இந்த மேரேஜ்லாம் ஆகிடுச்சுன்னா தலை தீபாவளி இந்த தமிழர் தமிழர்களுடைய மதத்தில் வந்து இது எல்லாம் இருக்கு

இப்போது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து தலை தீபாவளி தலைப்பொங்கல் எல்லாம் சொல்வாங்க இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பங்கெடுப்பாங்க மற்ற மதத்திற்கு மற்ற மதத்தில் இருக்கவங்கள விட தமிழ் இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா பண்டிகைகள் எல்லாம் வரும் நிறையா விசேஷங்கள்லாம் எல்லாம் வரும்